பொதுவாகவே ஒரு மக்களுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் அடையாளத்தில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது அவங்களோடய மொழியாக தான் இருக்கும் ஏனால் மக்கள் ஒரு ஒரு குழுவாக ஒரு ஒரு ஜாதி அடிப்படையில் ஒரு மத அடிப்படையில் பிரிந்து வாழ்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு ஒரு மொழி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருப்பான் அது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஒரு அடிப்படையான அங்கமாக இருக்குகிறது மொழி அப்படினு தான் சொல்ல முடியும் அதே மாதிரி தமிழர்களுக்கு பார்த்தோம்னா தமிழ்மொழி ரொம்பவே முக்கியமானது ஏனால் உலகத்தில் இருக்குகிற எல்லா மொழிகளை விடவும் ஒரு ஒரு வாழ்வியலுக்கான இலக்கணத்தயே வகுத்துள்ள ஒரே மொழி தமிழ்மொழி மட்டும் தான் அந்த பெருமை தமிழ்மொழிக்கு மட்டும் தான் சாரும் அப்படின்னு சொல்லாம் இத்தகைய தமிழ்மொழியை இப்போ எல்லாரும் கொஞ்ச கொஞ்சமாக மறந்துகிட்டே வராங்கள் அப்படினு தான் சொல்ல முடியும் யாருடைய வீடுகளிலும் தமிழ் இல்லை ஏடுகளிலும் தமிழ் குறைந்து கொண்டு தான் வருகிறது ஆக நம்முடைய கலாசாரத்தையும் நம் மறந்து கொண்டே வருகிறோம் எந்த மொழி அந்த கலாச்சாரம் அழிந்து கொண்டே இருக்கிறதோ அந்த இனம் கண்டிப்பாக அழிந்தே தீரும் ஆக நம்முடைய மொழியை முதல் பாதுகாக்க வேண்டும்